அறிந்து கொள்வதற்கு தான் புத்தகத்தை பார்த்து நாம் படிக்கிறோம் நமக்கு என்ன தெரியுமோ அவங்க எழுதுகிறாங்க தெரியாத கூடுதலா கருத்து சொன்னாங்கன்னால் அதை எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வவ் வௌவால் கொடுக்க வேண்டிய சவால் விட வேண்டிய கொள்ள அவசியமில்லை நமக்கு தெரியாத விஷயத்தை இவங்க எழுதுகிறாங்கன்னா எழுதுகிற எடுத்துக்க வேண்டியது தான் அவங்க தெரிஞ்சு அவங்க எழுதுகிறாங்கன்னா அது சரி சரி ரைட்டு போன்னு சொல்லி விட்டு போகவேண்டியது தான் விட்டுற வேண்டியது தான் அதான் சவால்கள் படிக்கிறத வந்து சவாலாக எடுத்துக்க கூடாது அவங்க கொடுக்குற கடிவு அறிவுரையை நாம ஏற்கனே பெற்றுடோமுன்னா அதை அப்டி விட்டுற வேண்டியது தான் இல்லைனா புதுசா ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா ரைட்டு பரவாயில்ல இது வந்து நாம நினைக்கிறத விட கூடுதலாக நல்லாருக்குது புதுசாருக்குது அப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம் அதனால அதை வந்து நம்ம நண்பர்களோட சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் சொல்ல வேண்டியது தான் நான் இந்தமாதிரி நினச்சேன் புத்தகத்தில் இந்தமாதிரி எழுதிருக்குறாரு அந்த எழுத்தாளர் அதனால் இதை வந்து நாம நீயும் படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறது கருத்துகள் உண்டு ஆனால் என்ன கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னு இப்போ திடீர்ன்னு சொன்னால் நம்ம எடுத்து சொல்ல முடியாத ஒரு இன்ஸ்சிடன்டா இருக்குது ஆனால் நிறைய கருத்துக்களில் நம்ம நம்ம குடும்பத்தோடு பார்த்துக்கலாம் அப்போ நண்பர்களோடு குடும்பத்தோடு பேசணும் போது அது வேற விஷயம் நண்பர்களோடு பேசிருக்குறோம் நண்பர்களோட்டு பேசும் போது சரி இந்த மாதிரி பேசுகிறாங்க இது மாதிரி சொல்கிறாங்க இது கருத்து நல்லாருக்குது இந்த கருத்து நல்லாருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன்